எங்கள் வீட்டில் சமையலில் பயன்படுத்துன்னால் எங்கள் தோட்டத்தில் அதிகமாக கிடைக்கிறது கருவேப்பிலை கத்திரிக்காய் புதினா கொத்தமல்லி கீரை வகைகள் எல்லாமே பக்கத்தில் கிடைக்கிறதுனால அது ஈஸியாக சமைக்கின்றோம் காட்டில் அதிகமாக காட்டு கீரை பக்கத்தில் இருக்கறதுனால் அது ஈஸியாக எங்களால் அதை பறித்து சமைக்கின்றது எங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்புறம் தோட்டத்தில் எல்லாம் நிறைய கீரை வகைலாம் நாங்களே போட்டுக்கறதுனால் ஈஸியாக மூலிகை பொருள் எல்லாமே எங்களுக்குக் கிடைக்கிறதுனால நாங்களே அதை பறித்து செஞ்சுக்குவோம் அதிகமான இது வாழை வாழைமரம் வச்சிருக்கறதுனால் வாழைத்தண்டு வாழைக்காயி சமைக்கின்றது எங்களுக்குப் பிடிக்கும் வீட்டில் வந்து தென்னை மரம் இருக்கறதுனால் தேங்காய் எல்லாமே வீட்டிலையே இது பண்றதனால் காட்டில் என்ன காயெல்லாம் வைக்க முடியுமோ அத்தனை காயும் பறித்து நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிக்குவோம் நிறைய காய்கறிகள் வெண்டக்காய் கத்திரிக்காய் பாவக்காய் பீக்கங்காய் புடலங்காலாம் நாங்களே வீட்டிலையே தோட்டம் போடுறதுனால அதை பறித்து நாங்கள் எந்த ஒரு உரமும் போடாமல் அதை சொந்தமாக இருக்கறதுனால் நாங்கள் வீட்டிலையே அதை பயன்படுத்திக்கின்றோம் வெளியில் காய் அதிகமாக வாங்குவத விட தோட்டத்தில் நிறையா பறித்துக்கிறோம் நிறைய கீரை வகைகள் காய் அவரை நிறைய பொருட்கள்னால் காட்டில் கிடைக்கிறதுனால பக்கத்தில் நாங்கள் கிராமத்தில் கிடைக்கிறதுனால நாங்கள் அதை வாங்கி சமைச்சிக்கிறோம் எங்களுக்கு அதிகமாக கீரை தான் எங்களுக்குப் பிடிக்கும் கீரை வகைகள்னால் எல்லா வகை கீரையும் வாங்கி சமைச்சி சாப்பிடுவோம் புளித்த கீரை தண்டு கீரை மிளகாதக்காளி கீரை புதினா சிறுகீரை அப்புறம் இது தக்காளி நிறைய காய்கறிகள்ங்கிறதுனால்